ம் வாங்க வாங்க ம் நம்மகிட்ட எல்லா வகையுமான வீடுமே இருக்கு உங்களுக்கு எந்த மாரி வீடு வேணுன்னு சொல்லுறீங்களா எந்த மாரி செட்டு ஃபேமிலியாக இருக்கணுமா இல்லை பேச்சுலர் மட்டுமா நீங்கள் மட்டுமாங்க ஓகே ஃபேமிலிக்காக ஓகே மேம் உங்களுக்கு எந்த மாரி வேணும் ரெண்டு பெட்ரூம் வேணும் வச்சது வேணுமா இல்லை ஒரு பெட்ரூம் போதுமா ஓகே அட்டாச்சிடு பாத்ரூம் அதுல இருக்கணுமாங்க ஓகே ஓகே மேம் இங்கே சீர்காழியில ஒரு ரூம் ஒரு இடம் இருக்கு அதில்லாமல் மாயாவரத்தில் ஒன்று இருக்கு வீடு பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் அட்டாச்சிடு பாத்ரூம் வராது அட்டாச்சிடு பாத்ரூம் உங்களுக்கு கன்ஃபார்ம் வேணுமா தனியாக இருந்தால் பரவாயில்லையா அப்போ ஓகே மேம் சீர்காழியில ஒன்று இருக்கு அட்டாச்சிடு பாத்ரூம் இருக்கு பட் ஆனால் பக்கத்தில் வந்து நான்வெஜ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லுவாங்க அது கொஞ்சம் உங்கள் யூஸ் பண்ணாதவங்க இருக்காங்க ஓனர் வந்து நீங்கள் வந்து நான்வெஜ் தானங்க மேம் ஓகே மேம் சிதம்பரத்தில் ஒரு வீடு இருக்கு உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஓகேவா ஓகே மேம் இருக்கு பட் நாங்கள் ஆனால் ரெண்டு பெட்ரூம் இருக்காது ஒரு பெட்ரூம் தான் இருக்கும் ஓகே மாயாவரத்தில் இருக்கு மேம் நான் வந்து ஓனர் கிட்ட ஒரு வாட்டி கன்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்லட்டுமா ரெண்டு பெட்ரூம் இருக்கு நீங்கள் கேட்ட எல்லா வசதியுமே இருக்கு நாளைக்கே வேணா ஆ இருக்கும் மேம் நாளைக்கு வேணா ஒன் டைம் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு போங்கள் ரூம் கரெக்டாக இருக்கா பிடிச்சிருக்கான்னு ஒரு மாதத்துக்கு வந்து த்ரீ தௌசண்ட் வரும் மேம் ஓ ஃபர்ஸ்ட்டு வந்து அட்வான்ஸ் ஐம்பதாயிரம் கேட்பாங்க மேம் அதற்கப்பறம் நீங்கள் ஒரு வாடக தான இருப்பீங்க வாடகை கொடுத்தா போதும் மூணு வருஷத்துக்கான வாடகை மூவாயிரம் வரும் சரி ஓகே மேம் நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக அவங்கக்கிட்ட சாவி வாங்கி வச்சிருப்பேன் ம் ஓகே மேம் நான் கரெக்டாக வாங்கி வச்சி ஓகே மேம் நான் உங்களுக்கு லொகேஷன் செண்ட் பண்ணிடுறேன் ஓகே மேம் தேங்க் யூ